பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று மூணு நாலு ரெண்டாயிரத்தி மூணு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு